நான் ஒரு ஆன்லைனில் புக் பண்ணி ஒரு ஃபேன் ஆர்ட்ரு பண்ணங்க ரிமோட் ஃபேன் ஒன்று பக்கத்துலலாம் வாங்கிருக்காங்க நல்லா இருக்கு சா சூப்பராக இருக்கு குவாலிட்டியாக இருக்கு அப்படின் சொன்னாங்க அதை கேட்டு நானும் புக் பண்ணி ஆர்ட்ரு பண்ணி வாங்குனன் வாங்கி கொஞ்ச நாளில் நான் ஒரு வாங்கிட்டு வந்த புதுசில் நல்லா ஓடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை எ எப்படி அதை ச சரி பண்ணுறதுனும் தெரியல இதே நான் ஒரு ஷாப்புக்கு போய் வாங்கிருந்தேன்னா நேரடியாக போய் இவ ரிப்பேரு இதைய வாங்கிகிட்டு போய் இவ்வளோ நாள் தான் பில்லு காட்டி இது பண்ண முடியும் இதை ரிட்டர்ன் அனுப்ப முடியுமா இல்லை எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன் தெரியல வீட்லையும் ஒரே சண்டையாக இரு இந்துச்சி எதுக்கு போட்ட இவ்ளோ காஸ் வே காஸ்ட்லியாக போட்டு நீ எதுக்கு போட்ட என்ன கேட்காம போட்டன்னு சண்டை வி ஃபேம்லியில பிரச்சனை தான் சண்டை கூட ஆச்சு அதுக்கப்புறோம் சரி அதுபோக கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் வாங்குனன் ஹெட்ஃபோனு வாங்கி அதுவும் அப்படி தான் ஒரு சி ஒரு பக்கம் காது கேட்குது ஒரு பக்கம் கேட்கல அதுக்கும் எ என்னால் ஸோ மறுபடியும் மறுபடி அதே தான் சொன்னார் எங்கள் வீட்லையும் நீ இங்கே போய் கேட்க வே இங்கே இவ்வளோ கடை இருக்கு இங்கே வாங்க வேண்டிதானே நீ எதுக்கு ஆன்லைனில் போட்ட அப்படின்னு இப்போ எப்படி செ இது பண்ணுவ வேஸ்ட்டாக போச்சா அமௌண்ட்டு இவ்வளோ போச்சா அப்படின்னு ஒரே சா சா ஸு மனசு சங்கடமான சூழல் தான் ஏற்பட்டுச்சு